எனக்கு பிடித்த தலைவர்கள்னு பார்த்தா ஜவர்ஹலால் நேரு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து மோதிலால் நேரு சுரூபராணிக்கும் தான் மகனாக பிறந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் நவம்பர் பதினாலாம் தேதி ஜவர்ஹலால் நேரு பிறந்துருக்குறாரு இவர் ஜவர்ஹலால் நேரு பிறந்த நாளதான் நம்ம குழந்தைகள் தினமாக நா கொ நம்ம கொண்டாடுறோம் இவருக்கு குழந்தைகள்னா ரொம்ப பிடிக்கும் ஜவர்ஹலால் நேருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருவத்தி ஓம்போது டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு கா காங்கிரஸ் கட்சி தலைவராக ஜவர்ஹலால் நேரு தேர்ந்தெடுக்கப்பட்டார் லாகூரில் நடந்த மாநாட்டு வரலாறு வந்து ரொம்ப சிறப்பு மிக்கதாக இருந்துச்சு ஆயிரத்தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் பதினஞ்சாம் நாள்தான் நம்ம நாடு வந்து சுதந்திரம் பெற்று வந்துச்சு சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக ஜவர்ஹலால் நேரு தான் பதவி ஏற்று இருக்கிறார் இவருக்கு இவர்னா ஜவர்ஹலால் நேரு பார்த்தீங்னா இவருக்கு சிறப்பு பேர்னா சமாதான புறான்னு சிறப்பு பெயரும் இவருக்கு இருக்குது நேரு பதவி ஏற்ற பிறகுதா பல சாதனைகளை நிறையா செஞ்சிருக்கிறாரு நேரு ஜவர்ஹலால் நேரு வந்து ஜாதி மதம் இனம் இல்லாமல் இந்த நாட்டை உருவாக்கணும்ட்டு ரொம்ப வந்து பாடுபட்டிருக்றாரு இவர் நிறையா ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்க கூடாது நம் நாட்டில் ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்க கூடாதுன்னு ரொம்ப பாடுபட்டிருக்கிறாரு இவர் வந்து சிறந்த தலைவராக ரொம்ப நல்லா பணியாற்றி இருக்கிறாரு உலகின் உலகில் வந்து தனி பெரும் தலைவராக ஜவர்ஹலால் நேரு விளங்கினார்